குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இந்த அந்தக் காலம் முன்பு இந்தக் காலம் வரைக்கும் அந்தக் காலத்தில் மண்சட்டி பிளேட் மண்ணுலேயே எல்லாமே செஞ்ச சில பத்தரங்களை வச்சு ச அம்மாக்கள்னுடைய இதை வச்சு அப்படியே வந்து அவங்க சோறு சமைப்பாங்க தனியாக இல்லை விளையாடுவாங்க மண் எடுத்துக்கிட்டு அதில் வச்சு எல்லாம் வந்து சோறு செய்கிறோம் பண்ணுறோம் அப்படிங்குற மாதிரி செய்வாங்க இந்தக் காலத்தை பொறுத்த வரைக்கும் விளையாட்டுன்னு பார்த்திங்கனாக்க அந்தக் காலத்தில் தாயம் ஆடுகிறது கோலாட்டம் கண்ணாமூச்சி இந்தமாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய பெண்கள் பெண் பிள்ளைகள் செஞ்சுட்டு இருந்தாங்க இந்தக் காலத்தை பொறுத்த வரை இந்தக் காலத்தில் எல்லாமே கிரிக்கெட்டுங்கிறது தான் முன்னணியாக இருக்குது ரொம்ப முன்னணியாக அடுத்து வாலிபாலு அடுத்தது வந்து இந்த பேஸ்கட்பாலு இந்த மாதிரி இது வந்து விளையாட்டுகள் அடுத்தது ரன்னிங்கு இந்த விளையாட்டுகள்லாம் இந்தக் காலத்தில் அதிகமாக விரும்பி பசங்களாகட்டும் எல்லாம் செய்கிறாங்க